நான் வந்து துணி வியாபாரம் பண்ணுறேன் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஊருக்கு போவேன் இங்கேருந்து சத்தியமங்கலம்னு எடுத்துகிட்டா சத்தியமங்கலத்தில் இருந்து சிக்கரசம்பாளையம் கெஞ்சனூரு வடவள்ளி இந்த மாதிரி போவேன் அப்புறம் கோயம்புத்தூர் போவேன் கோயம்புத்தூர்ல காந்திபுரம் கண்ணப்பன் நகர் ச அப்புறம் சரவணம்பட்டி இந்தமாதிரி ஊருகள்ல ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு நாளைக்கு போய் வியாபாரம் பார்த்துட்டு பத்து நாள் வியாபாரம் பார்த்து முடிச்சிட்டு இங்கே வருவேன் இங்கே வந்தால் மறுபடி கோபி சத் கோபி அரசூரு காசிபாளையம் இந்தமாதிரி ஊருகளுக்கும் போவேன் போய்ட்டு ஒவ்வொரு நாளைக்கு போய்ட்டு ஒவ்வொரு நாளைக்கு வீட்டுக்கு வந்துடுவேன் வெளியூர் போனால் மோ பத்து நாள் கழிஞ்சி வருவேன் பத்து நாளைக்கு அங்கேயே எங்கேயாவது தங்கிக்குவோம் தங்கி சாப்பாடெல்லாம் வெளியில சாப்பிடுவோம் ஆனால் வெ கடன் எல்லாம் கொடுக்கறது இல்லை ரெடி காசுக்கு தான் வியாபாரம் பண்ணுறோம் கொறஞ்ச லாபம் வந்தாலும் ரெடிக் பண்ணிட்டு வரோம் லாபம் நிறையா நாங்கள் எதிர்பார்க்கறதில்ல டெய்லி போயிட்டு டெய்லியும் வந்துடுவோம் ஒரு இடத்துல தங்கி இருந்து வியாபாரம் பார்த்துட்டு மறுபடி திரும்பி ரிட்டன் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் சரக்கு எடுத்துட்டு அக்கம் பக்கத்தில் உள்ள ஊர்களுக்கு போவோம் ஊர்கள்ல போய் வியாபாரம் பார்த்துட்டு வந்துட்டு எப்படியோ குடும்பம் நடத்தி வந்துகிட்ருக்குறோம் எங்களுக்கு இந்த வியாபாரம்தான் தெரியும்